நான் போக விரும்பணும்னு நினைக்கற இடங்கள் நிறைய இருக்குது அதில் ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் வந்து ஊட்டி வரைக்கும் போயிருக்கிறேன் ஆனால் அதுக்கும் அந்தல்ல இருக்கிற மசனக்குடிக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை ஏன் அந்த ஊருக்குப் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஊட்டி வந்து நான் ரெண்டு தடவை போயிருக்கேன் அதுக்கும் அந்தல்ல இருக்கிற மசனக்குடியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா அதில் வந்து மலைகளும் இருக்கும் காடுப் பகுதியும் இருக்கும் பொதுவாக எனக்கு காடுன்னால் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பலவிதமான விலங்குகள் வரும் யானையை நேரிலேயே பார்க்கலாம் யானை மான்கள் வந்து ரோட்டிலேயே போகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப பக்கத்தில் இங்கே எப்படி மயிலெலாம் நம்ம வீட் எங்கள் வீட்டுப் பக்கத்துலேயே இருக்கோ அதே மாதிரி அங்கே மான்கள் வந்து ஆடு மாடு மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ ரோட்டில் போகும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்கவுமே எனக்கு ரொம்ப வந்து ஆசையாக இருக்குது அந்த இடம் போகணும் அப்படின்ட்டு அப்றம் அடிக்கொருக்கா மலை வருமாம் பொதுவாவே நம்மளுக்கு மலைன்னால் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அடிக்கொருக்கா வரும் அதுவும் இந்த மாதிரி இயற்கையோடு இ இணைந்த மலைகளோடு பார்க்கற அந்த சூழ்நிலை வந்து எப்போ கிடைக்குன்னு ஆசையாக இருக்குது அந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா ஜீப்பில் வந்து மலை மேல் கூட்டிப் போவாங்களாம் சஃபாரிங்கிற மாதிரியெல்லாம் கூட்டிட்டுப் போவாங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன் மலை மேல் நம்ம நடந்து போகிறதே ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இதில் ஜீப்பில் வேறு அதுவும் குறுகிய பாதையில் போகிறதுன்னா அது அதை விட வந்து பெரிய சவால் அப்போ அதில் போகிற ஒரு பயணம் அதில் போகிற ஒரு அனுபவம் வந்து எனக்கு கிடைக்கணுன்னு நான் நினைக்கறேன் இன்னும் வேறு என்னென்னால் அங்கே கோ கோயில்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கோயில்கள் வந்து காட்டுக்குள்ளே இருக்காம் அந்தக் கோயில்களுக்கும் போகணுன்னு ரொம்ப ஆசை அது மட்டும் இல்லாமல் அங்கே புலி எல்லாம் வருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புலித் தாரையெல்லாம் அப்போது வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கறக்குண்டான வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்றம் யானைகள் வந்து நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க யானைகள் எப்படின்னா அது வந்து நம்ம இந்த ரோட்டில் போகும் போது பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற பலாமரத்தில் வந்து அதுவே பறித்து அதுவே அப்படி சாப்பிடும் போது சாப்பிட்றது எல்லாம் நம்ம நின்றுப் பார்த்துட்டு போகலாமாம் இந்த மாதிரி இதலாம் நிறைய நம்ம பார்க்க முடியுன்னு சொல்லி சொன்னாங்க தென் கீரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரோட் சைடில் இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் அப்றம் தண்ணி இருக்குமாம் தண்ணியில் வெளையாடுற மாதிரி இருக்குமாம் அந்தத் தண்ணி ஆற்றுத் தண்ணியில் பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் உணவு வகைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே வந்து நம்ம வந்து தனியாக வந்து ரூம் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ரூம் எடுத்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் போது நம்மளுக்கு மன ரொம்ப நிம் மனநிறைவாக இருக்கும் குழந்தைகளோட குடும்பத்தோடு போகும் போது இன்னமுமே மனநிறைவாக வந்து அதுவும் இயற்கையோடு இணை இணைந்த க காட்சிகள்லாம் பார்க்கும் போது இன்னும் மனது வந்து ரொம்ப லேசாகும் ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி உணர்வுகள் எனக்கு இருக்குது கண்டிப்பாக போகணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய விலங்குகள் சொன்னாங்க கொஞ்சம் விலங்குகள் வந்து நான் மறந்துவிட்டேன் அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து அனுபவத்தை நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா அங்கே கிடைக்கிற உணவுகள் உணவு வகைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அசைவமும் கிடைக்கும் சைவமும் கிடைக்கும் நம்ம ஊர் வழக்கத்தில் இருக்கிற உணவுகளும் மாற்றலும் கொஞ்சம் வந்து சுவை வந்து அதிகமாகவும் இயற்கையோடு இணைந்த உணவுகள் கிடைக்குன்னு சொன்னாங்க அப்றம் வான்கோழி எல்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கோழிகளே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு இருக்கிறத விட அங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அப்றம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அட்டை எல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே வந்து இருக்க முடியாது அந்த மாதிரில்லாம் சொல்லியிருக்காங்க சவால்கள் எதிர்கொள்கிறது தானேங்க நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி மழை காலத்தில் வந்து நம்ம அங்கே தங்கி எந்த மாதிரி சிரமங்கள் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் நம்ம ஒரு அனுபவத்தில் வந்து உணர்ந்துக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க